ஆ நான் வந்து காலேஜ் பாலிடெக்னிக் சேருகிறதா இருக்கேன் அதனால் உங்களோடய ரெக்கமண்டேஷன் லெட்டர் வேணும் எனக்கு ஏபிசி பாலிடெக்னிக் காலேஜ் நீங்கள் தான் சேர் மேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் தான் உங்களோட ரெக்கமண்டேஷன்னால் உள்ள போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஓ ஓ டுவல்த் முடித்துட்டு தான் போகிறோம் டென்தில் த்ரீ சிக்ஸ்ட்டி டுவல்த்தில் வந்து ஃபோர் நாட் த்ரீ இல்லை வீட்டில் எல்லாரும் அதான் படிச்சாங்க அதனால் சின்ன வயதுலேந்து அந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஒரு ஆசை இஇ கோர்ஸ் ஆ ஓகே சார் ஆ ஓகே ஆ சரி